நாங்கள் வந்து தக்காளி செடியெலாம் வந்து ஒரு ரெண்டு மாதம் வர்லேயும் ஒரு மாதம் முப்பது நாளெலாம் தக்காளி வந்து அறுவடை ஆகிடும் தக்காளி வந்து கயேனி ஐம்பது சென்ட்டு இருக்குது அதில் வந்து தக்காளி செடி நட்டு ஒரு மாதத்துக்குள்ள காய் வந்து நல்லா வந்துடும் பழமும் நல்லா வரும் கயனில் ரெண்டு மாதத்துலயே அறுவடை ஆகிடும் அப்புறம் கத்திரி செடியும் அதே மாதிரியே கத்திரிக்காயும் வந்து ரெண்டு மூணு மாசத்து வர்லேயும் இருக்கும் அதுவும் அது மாரி வெண்டை செடியும் தொண்ணூறு நாள் வர்லேயும் இருக்கும் வெண்டை செடியும் வருமானம் போதும் வெண்டை செடியும் நம்ம வைக்கிறா மாதிரி காயும் வைக்கும் எல்லாம் இருக்கும் மல்லாட்ட செடியும் அதே மாதிரி மூணு மாசம் போட்டமா மூணு மாதம் தொண்ணூறு நாளில் அதுவும் காய் வச்சிரும் ஒரு மாசத்துலேயே களை வெட்டிரலாம் அதுவும் செடி நல்லா வரும் எல்லா பயிரும் நெல்பயிர் பற்றி நெல்பயிரும் வைக்கிறோம் நாங்கள் எல்லாம் விவசாயம் தான் நாங்கள் வந்து விவசாயத்தில் வந்து எல்லாம் வேலை செஞ்சால் மட்டும் போதும்ங்ன்ற அளவுக்கு வருமானம் கிடைக்கும் நம்ம வேலை செய்யலைன்னா அது எதுவும் வராது ஒழுங்கா அது எப்படி செடியில் களை வரமால் பார்த்துக்கணும் ஒழுங்கா தண்ணி பாய்ச்சணும் அதுமாரி அது வாரத்தில் ரெண்டு நாளைக்காவது தண்ணி பாய்ச்சிட்ணும் வெண்டை செடிக்கு வந்து ஒன்று விட்டு ஒரு நாளே தண்ணி பாய்ச்சின்னா தான் அது வந்து வெண்டை செடி வந்து வதங்காமல் இருக்கும் மல்லாட்ட செடியெலாம் வந்து வாரத்தில் ஒரு நாள் காமிச்சால் போதும் அது மாரி வெண்டை செடிக்கு தான் அதிகமாக ஒன்று விட்டு ஒரு நாள் காட்டணும் கத்திரி செடிக்குன்னா ரெண்டு நாள் மூணு நாள் கூட தக்காளி செடியும் அதே மாரி நாங்கள் வந்து ம் ரோஜா செடியும் நடுவோம் ரோஜா செடி சம்மங்கி எல்லாம் பூச் பூச்செடியும் வளர்ப்போம் கயனியில் ரோஜா செடியும் இருக்குது சம்மங்கியும் நடலாம் சம்மங்கியும் போதும்றளவுக்கு வருமானம் வரும் அதுவும் களை இல்லாமல் அழகா வெட்டிணோம்னா பூ நல்லா வரும் ரோஜா செடியும் அழகா வரும் அதுவும் வரும்